குடும்பத்தில் இருக்கிற ஆண் வந்து வேலைக்கு போவான் அந்த பெண்ணை பார்த்துப்பான் அது பிறக்குற குழந்தைங்கல்லாம் பார்த்துக்குவான் படிக்க வைப்பான் அந்த பெண்ணுக்கான எல்லா வேலையும் செய்வான் பெண்ணுக்கான எல்லா வேலையும் வாங்கி செய்வான் பெண்களுக்கு தேவையான இதெல்லாம் வாங்கிகிட்டு வந்து தருவான் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிகிட்டு வந்து தருவான் சம்பாதிக்கணும் ஆண்கள் வந்து சம்பாதிக்கணும் பெண்கள் வந்து வீட்டை பார்த்துக்கணும் பசங்களை பார்த்துக்கணும் சமையல் செய்யணும் பெண்கள் துணி துவைக்கணும் எல்லா பெண்களுக்காக நிறைய வேலை இருக்கு அவங்க ரெண்டு பேரும் கலந்துப்போட்டு செஞ்சால் தான் நல்லா இருக்கும் இந்த பொறுப்புகள்லாம் அப்போருந்தே ஆண்கள் இந்த வேலைக்கு போணும் பெண்கள் வீட்டில் இருக்கணும்னு இருந்தால் அப்போருந்தே எல்லாம் சொல்வாங்க அதனால் ஆண்கள் தான் குடும்பத்தலைவன் பெண்கள் தான் குடும்பத்தலைவி அதனால் ஆண்கள் வேலைக்கு போய்ட்டு பெண்ணை பார்த்துப்பாங்க வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குவாங்க வீட்டையும் பார்த்துப்பாங்க பசங்களையும் பார்த்துக்குவாங்க பெண்கள் வந்து சமைத்து போடணும் வீட்டை பார்த்துக்கணும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் இதான் ஒரு பெண்ணோட வேலை இது ரெண்டுத்தையும் ஆணும் பெண்ணும் எல்லா வேலையும் கலந்து ரெண்டும் சரி சமமாக பிரித்து செஞ்சால் வாழ்க்கை நல்லாதான் இருக்கும் இந்த பொறுப்புகள்லாம் அப்போருந்தே ஆண்கள் இந்த வேலைதான் செய்யணும் பெண்கள் இந்த வேலை தான் செய்யணும் அப்போருந்தே இதெல்லாம் தெரிஞ்சு தான் இருக்கோம் ஆண்கள் தான் குடும்பத்தலைவன்